பஜனை வந்து எல்லா மதத்துலையும் பாடுவாங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படி எல்லா இதுலையும் பாடுவாங்க இப்போ முஸ்லீம் இதில் பார்த்திங்னா காலையில ஆறு மணிக்கே போடுவா பஜனை போடுவாங்க அந்த முஸ்லீம் அந்த இதில் இதில் தான் போடுவாங்க அடுத்து ஹிந்து பார்த்திங்கன்னா காலையிலயே அவங்க எங்க அவங்கவுங்க ஊரில் மாரியம்மன் கோவில் எல்லாம் இருக்கும் அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா காலையிலயே பாட்டு போட்ருவாங்க காலையிலயே அந்த பஜனை குழா ஸ்டார்ட் பண்ணி போட்ருவாங்க ஈவினிங் போடுவாங்க அதேமாரி கிறிஸ்டினில் வந்து இந்த ஆர்சில எல்லாம் சர்ச்சில எல்லாம் பண்ணுவாங்க காலையிலையே பிரே பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா ஐயப்பன் சீசன் இந்த இதுல எல்லாம் வந்து அதிகம் இது பண்ணுவாங்க பாட்டு போடுவாங்க எல்லோரும் ஒன்னாக இருப்பாங்க இதுப இப்போ ஹிந்துலையே அதிகமாக இருக்கு ஐயப்பன் மாரியம்மன் ச மாரியம்மன் இதுல எல்லாம் மாரியம்மன் சாங் எல்லாம் நிறைய பாடுவாங்க அந்த மாலை போடுகிற டைம்மில் கூட பாருங்கள் காலையில் சாயந்தரல்லாம் போய் போய் கோவிலில் உட்காந்துட்டு பஜனை பாடுவாங்க